தற்காப்பு கலைக்கு பயிற்சி வழிகாட்டும் தத்துவம்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ பெண்கள்னு எடுத்துக்கலாம் இப்போ பெண்களுக்கு வந்து இந்த சமுதாயத்தில் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாதது மாதிரியே இருக்குது அதனால் நம்ம வந்து பெண்கள்லா தற்காப்பு கலைகள்லா கதற்றுக்கிட்டோம்னா நம்மளோட இதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் ஃபுல்லாருக்கும் இப்போ சிலம்பாட்டம்னு எடுத்துகிட்டோம்னா தற்காப்பு கலைகளில் அதில் வந்து ஆண்களும் செய்வாங்கள் பெண்களும் செய்வாங்கள் சிலம்பாட்டம் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்டிக்கு ஏற்ற மாதிரி அதோடய ஸ்டைல் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் கராத்தேனு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு உடற்பயிற்சி தான் ஆனாலும் நம்மளோட தற்காப்புக்கு வந்து அது ரொம்பவே பாதுகாப்பாயிருக்கும் தற்காப்புலாம் நம்ம வந்து இங்கே இப்போ ஒரு பெண்கள் வந்து சமூகத்தில் வந்து இப்போ தனியாக போகணும்னாவே பயப்படுறாங்க அதனால் தற்காப்பு தெரிஞ்சுகிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்பவே உதவியாருக்கும் கராத்தேலாம் நான் கற்றுக்கிட்டனாலே எனக்கு வந்து ரொம்ப மன நிறைவாகவும் இருக்குது உடல் நல்லாவும் இருக்குது அதனால் நான் ரொம்ப சந்தோசமும் அடைகிறேன் இது மாதிரி பெண்கள் எல்லாம் தற்காப்பு கலைகளை வந்து எல்லாமே கற்றுக்கிட்டோம்னா இந்த சமூகத்தில் வந்து பாதுகாப்பாக இருக்கலாம் பயம் எங்கேயுமே பயப்படாமல் போகலாம்